கண்டிப்பாக நம்ம எழுதறதை வந்து திருத்தங்கள் செய்யுறது அவசியம்தாங்க நான் வந்து என்னோட எழுத்தை எப்படி திருத்தம் செய்கிறேன் அப்படின்னா மூணு விஷயத்த கையில் எடுத்துக்கிறேன் முதல் விஷயம் வந்து என்ன செய்தி ரெண்டாவது யாருக்கு அந்த செய்தி அதை எப்படி சொல்கிறோம் இந்த மூணு விஷயங்களையுந்தான் நான் சரிபார்ப்பேன் எழுதி முடித்த உடனே முதல்ல இந்த மூணு விஷயங்களும் சரியாக அமைஞ்சுருக்கா என்னோட எழுத்துலங்கிறத சரி பார்ப்பேன் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மொழி இப்போ இந்த மொழியில் எழுதியிருக்கோம் மொழியோட இலக்கணத்தை மீறாமல் நம்ம எழுதிருக்குறோமா பிழைகள் இல்லாமல் இருக்கா சொல் பிழை சொல் பிழை இல்லை எழுத்து பிழை இல்லை இந்தமாதிரி சந்திகளை நம்ம கரெக்டாக பயன்படுத்திருக்குறோமா இது எல்லாம் நான் வந்து சரி பார் சரி பார்க்கிறேன் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு திருத்தம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்காக திருத்தம் செய்கிறோம் அப்டிங்கிறது முக்கியம் இல்லைங்களா அதில் நம்ம சொல்ல வரக்கூடிய செய்தி சரியாக சொல்லப்படணும் அது மற்றவங்களுக்கு அதே விதத்தில் போய் சேரணும் இதான் அதில் முக்கியமானது ஒன்று இதை வந்து திருத்தம் செய்கிறதுக்கு குறிப்பிட்ட செயல்முறை ஏதாவது வெச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா வச்சிருக்கிறோம் எப்படி வச்சிருக்கிறோன்னா நாமளே சொந்தமாக அதை வந்து பிழைத்திருத்தம் பண்ணி பாக்கிறது இன்னொன்னு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கக்கிட்ட கொடுத்து அதை படிக்க சொல்லி அவங்கக்கிட்டே அந்த கருத்தை கேக்கிறது நல்லா எழுதிருக்கிறமான்னு கேட்டால் எல்லோரும் நல்லா எழுதிருக்குறேன்னு சொல்வாங்க அப்போ இதில் வந்து என்ன திருத்தங்கள் தேவைப்படுது அப்படின்னு நம்ம கேட்கும்போது திருத்தங்களை கண்டிப்பாக மற்றவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க இன்னொன்னு நம்ம சொல்ல வந்த செய்தியை நம்ம அவங்க அதேமாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து எழுத்தினோட வெற்றி நாம் எப்படி உள்ளே எழுதியிருந்தாலுமே கருத்துகளை அப்டியே ஆழமாக என்ன நம்ம சொல்லணுன்னு நினைக்கிறமோ அதுவாகவே புரிஞ்சுக்கும்போது அது எழுத்தினுடைய வெற்றிதான் கண்டிப்பாக இதை வந்து நான் ஒவ்வொரு காலக்கட்டத்துலேயுமே எழுதும்போது பலதடவை சரிபார்த்துக்கிறேன் இந்த திருத்தங்களை செய்கிறதும் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது பிழை இல்லாமல் கருத்துப் பிழைக்கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து போடுறதுல நேரம் செலவிட வேண்டியதாக இருக்குது அதை வந்து செய்யவும் நான் வந்து தயாராக என்ன வெச்சிருக்கிறேன் இந்தமாதிரி எழுத்து பணியை வந்து சீரிய முறையில் செய்யணும் அப்பிடிங்கிறது ஒரு குறிக்கோளாகவும் நான் வந்து வச்சிருக்கிறேன்